ஹலோ தீபக் டிவி கடையாங்க நாங்கள் இந்த பக்கத்திலேருந்து பேசுகிறோங்க நாங்கள் டிவி எடுக்கிற மாதிரி இருக்குது அதுதான் உங்கள் ஷோ ரூமுக்கு ஃபோன் பண்ணிணேன் நம்மளது டிவி என்ன இன்ச்சை பொறுத்து ரேட்டாங்க இல்லை கம்பெனி பொறுத்து ரேட்டாங்க அது எப்படி நார்மலா ஆண்ட்ராய்டா நார்மலா ஆண்ட்ராய்டு என்ன ரேட்டு வருதுங்க அப்போ முப்பத்து ரெண்டு என்ன ரேட்டு ஆ சரிங்க நமக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி தேவைப்படுதுங்க உங்கள் கடையில் ஆ சரிங்க ஆ ம் ஆ

ஆ சரிங்க ஆ சரிங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க நம்ம ம் சரிங்க ஆ சரி ஆ சரிங்க என்ன கம்பெனி எடுத்து ஓட்டினா இது ஆகுங்க

சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க அதுக்கு எதெது ஆஃபரா எதுவும் கொடுப்பேகளா டிவி எடுத்தால் ஆ சரிங்க ஆ சரிங்க நம்மளது எப்படி இன்டர்நெட்டு இந்த மொபைல்லேருந்து கனெக்ட் பண்ணுவோம்லே அது தனியாக ஒய்ஃபை வாங்கி மாட்டணுமாங்க இப்போ மழை காலத்துக்கு ஒவ்வொரு டிவி அப்படியே இது ஆகிருதுங்க அதனால் எந்த பிரச்சின ஆகுமா மழை காலத்தில் சரிங்க ஆ சரிங்க ஏன்னால் மொதல் நாங்கள் டிவி வாங்குனதில் நாங்கள் மழை காலத்துக்கு இதாகிப் போச்சு கரெண்டு விட்டதும் போயிடுச்சு ஆனால் உங்கள் ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆமாம் சரிங்க சரி நம்ம எப்படி இஎம்ஐ வசதி உண்டாங்க இல்லை மொத்த கேஸ் ஓட ஆ சரிங்க ஆ சரிங்க இப்போ குவாலிட்டி எப்படி நல்லாயிருக்குமாங்க சா சாம்சாம்கில் ஆ சரிங்க ஆ சரிங்க கிராமத்துக்குள்ளே நடு சென்ட்ரில் தாங்க இருக்கேன் ஆமாங்க ஆ சரிங்க அப்போ காலையில் எத்தனை மணிக்கு கால் பண்ண உங்களுக்கு சரிங்க இப்போ டிவி வாங்கினா அன்றைக்கே வந்து இது பண்ணி மாட்டிவிட்டுப் போய்விடுவீங்களா இல்லை நாங்களாக மாட்டணுமா சார் மா ஆ சரிங்க சார் ஆ ஆ வைக்கிறேன் காலையில் கூப்பிட்டு வரேங்க சார் உங்களுக்கு கால் கால் பண்ணிட்டு வரேன் ஆ சரிங்க சார்